இப்போ பார்த்தினா நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிறோனே வச்சுக்கோயம்பா ஒரு ஆட்டு குட்டி வாங்கிறோம் அப்படினா அதுக்கு வாங்கி எல்லாமே நம்ம செய்வோம் அதுக்கு டெய்லியும் தினமும் வந்து ஆட்டுக்கு வந்து கஞ்சி வைக்கிறது நம்ம வடிக்கிற கஞ்சி மிச்சம் சா சோறு வடிக்கிறோம் அப்படினா அந்த கஞ்சி மிச்சமாக இருக்கிறது கொல்லையில் எதாவது செடி கொடி அது எதாவது பிச்சு போடுறது அப்படிதான் நம்மளுக்கு அதை பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கற பட்சத்தில் அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு அப்படினு நம்ம அதை விற்கிறோம் அப்படினா அது எடைக்கு தகுந்த கறிக்கு தகுந்த இது வந்து இது வரும் ஒவ்வொரு கறியுமே ஒவ்வொரு புல் திங்கிதில்ல அதுக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் இந்த செலவு இந்த வெள்ளாட்டங்கறி இள ஆட்டங்கறி அப்படிங்கறதுலாம் சின்ன இதில் இருக்கிறது பிஞ்சு கறி அப்படின்னு சொல்வாங்க அது என்ன சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆடெலாம் வந்து மூலிகை ஆடுனே சில பேர் பாய் வீட்லேருந்து வாங்க வராங்க அப்படினா இந்த இதை மட்டும் போட்டு தின்கிறது அதை மட்டுமே போட்டு கூட இது பண்ணுவாங்க அது மாதிரி வந்து மூலிகை ஆட்டு கறி மூலிகை இலையாக போட்டு நம்ம தின்க அதை கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம இதில் கூட அந்த மாதிரி ஒரு இது கூட நம்மளுக்கு வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ ஆடு வெட்டுறோம் அப்படினா இப்போ கசாப்புக்கு தீபாவளி பொங்கலுக்கெலாம் ஆடு முழு ஆடாக எடுத்து வெட்டுறாங்கனா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாமே முழுதாவுமே சமைச்சிருவோங்க ஆடு தோல் அந்த எதுக்கு பனுத்துவாங்கனால் அதை வந்து நிறைய பேர் பாய்வோகதான் அங்கே இது கொடுப்பாங்க அவங்க எதோ இது பண்ணுவாங்க போல் நம்ம அந்த தலை கறி குடலு கறி அப்படி இப்படினெல்லாம் எல்லாமே இருக்கும் இப்பெலாம் ஒரு கிலோ கூட இருந்தால் இப்போ தீபாளி வந்துதான் அதில் கூட எல்லா ரேட்டு ஏறிகிட்டு ஒரு கிலோவே எட்நூறு ரூபா உயிராக ஆடு கிலோ எட்நூறு ரூபா எத்தனை கிலோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது கொடுத்துட்ருக்கோம் நம்ம குட்டியாக வாங்கினப்ப வந்து இரநூறு ரூபா முந்நூறு ரூபாக்கி வாங்கியிருப்போம் ஆனால் நம்ம ஆடை விற்கிறப்ப பத்தாயிரம் ரூபாக்கி விற்போம் அதுக்கு நம்ம எந்தளவுக்கு தீனி போட்டு நம்ம ஆட்டை பத்திரமா வச்சுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து காசு வந்துகிட்டு இருக்கும்